எங்கள் குடும்பத்தில் பார்த்திங்கன்னா குழந்தைங்க பாப்பா ஸ்கூலில் படிச்சிகிட்டுருக்கா அவளுக்கு லீவ் விட்டோன ஃபர்ஸ்ட்டு ரெண்டு நாள் மூண் நாள் லீவுக்கெல்லாம் வந்து நாங்கள் எங்கேயுமே போகமாட்டோம் எங்களுக்கு சொந்த ஊர் வந்து வேளாங்கண்ணி தான் இங்கே பக்கத்தில் பீச் இருக்குது கோயில் இருக்குது இங்கே பூங்கா இருக்குது விளையாடக்கூடிய இடம்லாம் இருக்குது அதனால இந்த நால் நாள் லீவு ரெண்டு நாள் லீவுக்கெல்லாம் நாங்கள் எங்கேயும் போகமாட்டோம் இங்கேயே பாப்பாவை அழைச்சிட்டு நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவோம் அதே வந்து மே மாதம் கோ கோடை விடுமுறை பார்த்திங்கன்னாக்கா ஒரு மாதம் லீவு ஸ்கூலில் விட்ருவாங்க அந்த ஒரு மாதம் லீவில் பார்த்திங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட்டு ஒரு பத்து நாள் போல் நாங்கள் வந்து பெங்ளூர்க்கு போய்விட்டு வந்தோம் போன வருஷம்லாம் நாங்கள் பெங்ளூரு போய்விட்டு வந்தோம் அது இப்போ அதிகமான லீவ் நாளில் தான் கொஞ்சம் லாங்கா நாங்கள் டூர் போகறது பெங்ளூர்ல வந்து சர்ச்க்கு போய்விட்டு அங்கே லால் பார்க்கு கப்பன் பார்க்கு எல்லா இடமும் பார்த்துட்டு அங்கே பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பார்க்கக்கூடிய இடம்லாம் நிறையா இருக்குது நல்ல குளிர்ச்சியான இடம் அது பெங்ளூரு நமக்கு வரத்துக்கு மனசே இருக்காது அவளோ ஒரு சந்தோசமாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் அப்படினு சொன்னாக்கா நாங்கள் வேளாங்கண்ணியல வந்து பீச்சில் வந்து நல்லா ஃபர்ஸ்ட் வீட்டுக்கார் பாப்பா எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுவோம் சந்தோஷமாக இருப்போம் எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படி பார்த்திங்கன்னா இப்போ பக்கத்தில் நாகப்பட்டினம் இருக்குது நாகூர் தர் தர்கா இருக்குது நாகப்பட்டினத்தில் பூங்கா இருக்குது இந்த சைடு பார்த்திங்கன்னா பூம்புகார் இருக்குது வேதாரணியம் சைடு பார்த்திங்கன்னாக்கா இந்த பறவைகள் எல்லாம் வந்து சரணாலயம் பறவைகள் சரணாலயம்ன்னு ஒரு இடம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னாக்கா பார்க்கும்போது பற மேலே வந்து பறவைதான் பறந்துகிட்டு இருக்கும் அதிகமான பறவை பறக்கும் அது பார்த்திங்கன்னா நமக்கு கடல் அலையாட்டம் தெரியும் அது ரொம்பவே நல்லா இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னாக்கா ரொம்ப ஒரு மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு பத்துநாள் கழிச்சு நாங்கள் வந்துவிட்டோம்னா கூட திரும்ப மறுபடி சரி இந்த வருஷம் இப்போ இங்கே பெங்ளூர் போய்விட்டு வந்துவிட்டோம் அடுத்த வருஷம் வந்து விடுமுறைக்கு எங்கே போகலாம் அப்படிங்குறத வந்து நாங்கள் வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து முயற்சி பண்ணி பார்ப்போம் நாங்கள் எங்கே போகலாம் அப்படினு சொல்லி டிசைன் பண்ணுவோம் அப்போ பார்த்திங்கன்னா சேரி இப்போ வந்து நம்ம கார் எடுத்துக்கிட்டு கொடைக்கானல் ஊட்டி அப்படி போகலாம் அப்படினு சொல்லிவிட்டு அவளை அழைச்சிட்டு போவோம் நாங்கள் நாங்கள் வந்து எப்போயுமே வந்து குடும்பமாக தான் இருப்போம் எங்கள் வீட்டுகார் குழந்தைங்கள எப்போயுமே நாங்கள் கு குடும்பத்தோட போகறதில்லாம பக்கத்து வீட்டில் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் சந்தோசமாக கொண்டாடுவோம் எங்களுக்கு அது ரொம்பவும் பிடிக்கும் வேளாங்கண்ணி வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர்தான் நீங்களும் வந்து இஞ்ச வந்து நல்லா பிள்ளைங்களுக்கு லீவு அப்படின் சொல்லிவிட்டா கூட இந்த விடுமுறை நாட்களை வந்து இங்கே வந்து மக்கள் வந்து நிறையா பேர் வந்து பீச்சிக்கு வருவாங்க கோயிலுக்கு வருவாங்க நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு போவாங்க இது தான் என்னுடைய கருத்து